ஆ ஹலோ சார் சத்தியம் எலெக்ட்ரிக்ஸா சார் ஆ சார் இப்போ வந்து புதுசா வாஷிங்மிஷின் வாங்கலாம்னு இருக்கோம் நாங்கள் உங்க கிட்ட என்ன மாதிரி ப்ராண்டஸ்லாம் சார் இருக்குது உங்ககிட்ட ஓகே சார் ஆ சார் எனக்கு வந்து ஃபிஃப்டிகேவில் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் எத்தனை கேஜி சார் ஆ ஓகே சார் ம் ஓகே சார் ஆ சார் இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இல்லை இல்லை செமி ஆட்டோமேட்டிக்காக சார் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ம் ம் சார் எப்படி சார் கலர் டைப் கலர் வெரைட்டி வெரைட்டி எவ்வளோ சார் இருக்குது அதில் ஆமாங்க சார் ஏன்னால் நாங்கள் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு ஸோ அதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா இருந்தால் நல்லா அதுக்காக கேட்குறேன் நான்

ம் ஓகே சார் இதே வாட்ஸ்அப்பில் அந்த இதுக்கு கூட அனுப்பிச்சி விடுங்கள் ஒன்னும் ப்ராப்லம் இல்லை சார் எனக்கு வந்து இந்த ரெண்டு ப்ராண்டு இந்த இந்த ரெண்டு ப்ராண்ட் தவிர வேற ஏதாச்சம் இருக்குமா எனக்கு அது கோத்ரேஜ்ஜி எல்ஜி அந்தமாதிரியா

ம் ஓகே சார் ஆ மேடம் ஓகே தான் இவங்க சாம்சங்கில் சொல்கிறாங்க ஓகே நம்ம சாம்சங் இல்லாமல் வேற ஏதாச்சம் எடுக்கலாம் புதுசாக எடுக்கலாம் சொல்லிட்டு ஐடியா அதுதான் சார் நான் கேட்டேன் ஓகே சார் இந்த சாம்சங் இது எவ்வளோ சார் வருது இது இந்த வாஷிங்மிஷின் சவென் கேஜ் ம் ஓகே சார் இப்போ வந்து டெலிவரி எப்படி சார் இதுக்கு நீங்களே எடுத்து வந்து தந்துருவீங்களா எனக்கு

ஓகே ஓகே ம் ம் ம் ஓகே சார் ஓகே சார் நீங்கள் சொல்கிறது ஓகே எனக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் நீங்கள் கேட்லாக் எனக்கு அனுப்பிச்சிவுடுறீங்களா எனக்கு ம் ம் சரி ஓகே சார் நீங்கள் கார்டில் காமிச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு எனக்கு எது ஓகேவோ அது பார்த்துட்டு கால் பண்ணுறேன் சார் உங்களுக்கு ம் த ஆ தேங்க்யூ சார் ஆ